பறவைகள் வந்து வீட்டுக்கு வரு வருங்க வர்றதுக்கு வந்து நான் வந்து தினக்குமே அதுங்களுக்கு சுத்தமான பாத்தரத்தில் தண்ணி பழங்கள் கம்பு கேழ்வரகு அதெல்லாம் தினக்குமே நாங்கள் வைப்போம் அதனாலே குருவி பறவை காக்கா எல்லாமே வருவாங்கள் அமாவாசைக்கு மட்டும் தான் நாங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும்னு அப்படின்னு இல்லை தினக்குமே நாங்கள் காக்காவுக்கு தனியாக சாப்பாடு வச்சுடுவோம் தினக்குமே காக்கா வந்து சாப்பிடுவாங்க தண்ணிக் குடிப்பாங்கள் எல்லாம் பண்ணுவாங்கள் நாங்கள் அப்படியே பின்புறம் வந்து நாங்கள் தக்காளிச்செடி இந்த பூச்செடி எல்லாமே வச்சிருக்கோம் கொஞ்சம் காய் அந்த காய்கறி செடி எல்லாமே இருக்குது அதெலாம் கொஞ்சம் வந்து பறவைகள்லாம் உட்காருவாங்க சாப்பிடுவாங்க அவங்க தானாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாளுக்கு நாள்